நான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மொபைல் வாங்கினேன் அந்த அந்த மொபைல் நேம் வந்து சேம்சேங்கு அந்த மொபைல் வந்து என் ஃப்ரெண்டு சொல்லி தான் நான் வாங்கினேன் வாங்கினேன் அந்த மொபைல் பற்றி இது அவனுக்கு தெரியும் அவனும் அந்த மொபைல் தான் யூஸ் பண்றான் இது சேம்சேங்கில் ஏ டொண்ட்டி அல்ட்ரா அவன் யூஸ் பண்ணிட்டிருக்கான் அதில் எல்லாமே நல்லாயிருக்கு நானும் வாங்கி கூட யூஸ் பண்ணியிருக்கேன் அது பார்த்து தான் நானும் ரொம்ப நாளாக அவன்கிட்ட சொல்லிட்டிருந்தேன் ஒரு நல்ல மொபைலாக இருந்தால் சொல்கிறான்னு சொன்னேன் அவனும் சொன்னான் இந்த மொபைலை வந்து எங்கிட்ட சொன்னான் இந்த மொபைலை நானும் ஆன்லைனில் தான் பார்த்தேன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன் வாங்கனோடனே ஆன்லைனோ இப்போ ஆர்டர் பண்ணி வாங்கனோடனே யூஸ் பண்ணி பார்த்தேன் ஃபோ ஃபோனோடய டிஸ்ப்ளேவும் செம்மையாக இருக்குது பேட்ரி குவாலிட்டியும் நல்லாயிருக்கு ஸ்டோரேஜ் எல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது எவ்வளோ நம்ம வீடியோஸ் ஃபோட்டோ எல்லாம் சேவ் பண்ணி வச்சாலும் ஸ்டோரேஜ் எல்லாம் இன்னும் எம்டியாக தான் இருக்குது ஃபோனோடய ஃபெர்பார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது ஸ்பீடாக இருக்குது ஏன்னா ஹேங் ஆக மாட்டேக்குது ஃபை ஜி மொபைல் வேறே ஃப ஃபை ஜி மொபைல் மொபைல்னால் இப்போ அன்லிமிடட் டேட்டா தான் விட்றாங்க அதனால இப்போ எக்ஸ்ட்ரா பேக் எல்லாம் போட அவசியமே இல்லாம இல்லை அப்றம் அந்த மொபைலில் வந்து கேமிங் வந்து நல்லாவே இருக்குது இதில் ஃப்ரீஃபயரு பப்ஜி இதில் எந்த கேமாக இருந்தாலும் விளாடலாம் ஹேங் ஆகாம இருக்குது நல்லாயிருக்கு ஸ்பீடாகவும் இருக்குது டவரும் பக்கவா வருது ஃபோனோடய கேமராவோடய குவாலிட்டியும் நல்லா இருக்குது ரொம்ப கிளீனாக ரொம்ப தெரியுது ஹெச்சிடி கிளியராக தெரியுது ஃபாஸ்ட் சார்ஜரு இந்த ஃபோனு வந்து பார்த்தா சார்ஜு வந்து சார்ஜு வந்து எப்படின்னா ஒரு டைம் போட்டால் ஒரு மூணு நாள் கிட்ட நல்லா தாங்குது அதுவும் இதோடய மாடலும் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப ஒரு எனக்கு பிடிச்ச கலரில் வாங்கியிருக்கேன் ப்ளூ கலரில் வாங்கியிருக்கேன்